ஹலோ வெட்னரி டாக்டருங்ளா வணக்கம் டாக்டர் ஆடு மாடுகளைப் பற்றி நீங்கள் வியாதியெல்லாம் வருதில்ல அதைப் பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ம் ஆடு ஆ ஆ ஆ ஆ சரி

நாங்கள் வீட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணலாங்களா எதுவும் ஆ வீட்டு வைத்தியம்னா என்ன என்ன ஆ வேப்ப எண்ணெயா ஆ அதை என்ன செய்யணும் வேப்ப எண்ணெய காய்ச்சி தடவணுமா ஆஸ்ப்பி ரொம்ப உப்புசுமா இருந்துச்சுன்னால் ஆஸ்ப்பத்திரிக்கு கொண்டு வரணும் அப்போ லைட்டாக வரும் போதே அதை இந்த மாதிரி வேப்ப எண்ணெய காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தடவுனால் கொஞ்சம் சரியாகுங்களா மாட்டுக்கு மாட்டுக்கும் அதுதானுங்களா சரி அப்புறோம் அந்த மாதிரி டைம்லல்லாம் அது நல்லா சாப்பிடுங்களா ஆடு மாடுல்லாம்

கழுத்திலியும் வருமா

அப்போ டாக்ட்ருகிட்ட கூட்டு வரணுங்களா அப்போ சரியாகிடும் அது ஆ ஆ சரி ம் சரி அப்பறம் ஆட்டுக்கு அந்த கொப்பளத்தை போக்குறத்துக்கு மருந்தெல்லாம் ஆ அது அப்போ என்ன சாப்பாடு கொடுக்குறது அது மாதிரி கழிச்சலா இருக்கிறப்ப அதுக்க வயித்தால போகும்போது அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறது ஆடுக்கு மாட்டுக்கெல்லாம்

ஆ ரைட் வேற ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அது ஆ சரி